எனக்கு ஓவியம் இப்போது வரையிறதில் இயற்கை நிறையா வரைவேன் அப்றம் சிலைகள் கொஞ்சம் நல்லா வரைவேன் அப்றம் அந்த ஓவியத்தை முழுசாக வரைஞ்சு முடிக்கிற போது அந்த ஓவியம் வந்து ஏதோ ஒரு கருத்தை எல்லா கொண்டு போகிற மாரியும் ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் மாதிரிதான் நான் அந்த ஓவியத்தை வந்து வரைய விருப்பப்படுவேன் ஓவியம்ல வந்து ஓவியத்தை வரைகிற போது எனக்கு மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும் மற்றவங்களுக்கு பாக்கிறவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தோணும் பார்க்க தூண்டோணுங்கிற கோசரம் அந்த படத்தை வந்து ஒரு கலைநயமுள்ள ஒரு பேச்சு பேச கூடிய அளவு வகையில் அந்த ஓவியம் வரைய வரையணுன்னு நெனைச்சி அந்த ஓவியத்துக்கு முக்கியம் குடுத்து வரைவேன்